ஹலோ ஆமாங்க ஆமாங்க சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன வேணும் கேக்கு ஆர்டர் பண்ணணுங்களா சொல்லுங்கள் எந்த மாதிரியான கேக் வேணுங்க வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது அப்புறம் ப்ளாக்ஃபாரஸ்ட் இருக்குது அப்பறம் ரோஸ்பெரி இருக்குது இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது உங்களுக்கு யாருக்கு வேணுங்க கேக்கு பெரியவங்களுக்கா குழந்தைங்களுக்கா ஆ சரி சொல்லுங்கள் எந்த மாதிரியான டிசைன்ஸ்லாம் வேணுங்க வெண்ணிலாலாம் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குதுங்க ப்ளாக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எது வேணும் குழந்தைக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்கும்

ஆ ஒரு கிலோ வந்து ஒரு முந்நூறுபாய் இருக்குதுங்க நீங்கள் ரெண்டு கிலோ வாங்குறீங்கங்கும் போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாங்க க்ரீம் குழந்தை பேர் என்னங்க எதுக்காக வாங்குகிறீங்க கேக்கு ஆ சரிங்க சனிக்கெழமை வேணுங்களா சரி குழந்தை பேர் எத்தனாவது பர்த்டேங்க எயிட்த்து எயித்து பர்த்டேவா குழந்தை பேர் தர்ஷிதா எயித்து பர்த்டேவா அவர் டேட் ஆஃப் பர்த் சொல்லுறீங்களா சரி சனிக்கெழமை டேட் போட்டுக்கவா ஓகே இதே சரி ஓகேங்க ஏ அவங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுறீங்களா வந்து வந்து பிக்கப் வந்து கோ எடுத்துப்பீங்களா இல்லை நாங்களே கொண்டு வந்து கொடுத்துட்னுங்களா சரிங்க உங்கள்கிட்ட நான் எதுக்கு கேட்குறேன்னா இப்போ நீங்கள் வந்து வாங்குனீங்கனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நாங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுனா அதுக்கு கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் ஆட் பண்ணிப்பாங்க வேறு ஒன்றும் இல்லை ம் சரிங்க அட்ரஸ் சொல்லுங்கள்

சரிங்க விஸ்வநாதன் பாடசாலை ஸ்ட்ரீட் இரும்புலிச்சேரி போஸ்ட் அண்ட் வில்லேஜ் கரெக்ட்டுங்களா சரிங்க ரெண்டு கிலோ தானே வெண்ணிலா கேக்கு குழந்தை பேர் வந்து தர்ஷிதா ஆ ஓகேங்க நான் கொடுத்துட்றேன் நீங்கள் உங்களுக்கு ஹோம் டெலிவரியா என்னான்றது பிக்கப் பண்ணிக்கிறீங்களான்றதை நீங்கள் சொல்லிவிடுங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஆ ஓகேங்க தேங்க்யூ